திருப்பூர் மாவட்டோம்னு பார்த்துட்டீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பிரிஞ்சது தான்ங்க பெரும்பாலும் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களில் கொங்கு மொழி பேசக்கூடிய கொங்கு மொழி பேசக்கூடிய மக்கள் அதிகம்ங்க கொங்கு மொழி மக்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக விரும்பி சாப்பிடுறது எப்படியும் வாரத்தில் ஒரு நாள் அரிசியும் பருப்பும் வீட்டில் போட்டுருவாங்கங்க அரிசியும் பருப்பு ரொம்ப பிடிக்கும் அரிசியும் பருப்பையும் போட்டு தக்காளி கொஞ்சம் கம்மியாக போட்டு சின்ன வெங்காயம் நிறைய போட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு அரிசியும் பருப்பும் செய்யும் போது அது ஒரு நல்ல சுவையை கொடுக்கக்கூடிய உணவுங்க ரொம்ப எளிமையாக செஞ்சிடலாங்க எங்கேயா ஒரு விசேஷத்துக்கு போகணும் அப்படின்னா வீட்டில் பார்த்திங்கன்னா டக்குனு செய்யக்கூடிய உணவு என்றைக்குமே அரிசியும் பருப்பாக தான்ங்க இருந்திருக்குது அது போல் பார்த்திங்கன்னா தயாரிக்கிறதுக்கு அரிசியும் பருப்பும் செய்யறதுக்குனு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் அதுபோல் கொள்ளு பருப்புங்க எப்பயுமே சனிக்கெழமைகளில் பார்த்திங்கன்னா பச்சைப்பயரும் கொள்ளு பருப்பும் போட்டுருவாங்க கடைகிற கடையிறக்கூடிய அந்த பயறு வகைகள் போடுவாங்க அப்போ அந்த பச்சை பயிறு பார்த்திங்கன்னா வரமிளகாய் பச்சை மிளகாய் ஒன்று வரமிளகா ஒன்று சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சேத்து போட்டு ஆட்டாங்கலில் ஆட்டும்போது நல்ல ஒரு சுவையை கொடுக்குங்க கொள்ளு பருப்பு அப்படிங்கிறது கொள்ளு ரசமுங்க சீரகம் மிளகெல்லாம் தட்டி போட்டு கொள்ளு ரசமும் ஒரு நல்ல சுவையை கொடுக்கக்கூடிய உணவாக தான்ங்க இன்றைக்கு வரைக்கும் இருக்குது அது அந்த குறிப்பிட்ட நாளில் செய்வாங்க அதான்ங்க ஆச்சரியமான விஷயம் இந்த திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆனால் கடைய மாட்டாங்க பருப்பு கீரை இதெல்லாம் கடைய மாட்டாங்க சாம்பார் வச்சிடுவாங்க வெள்ளிக்கெழமை சாம்பார் வைப்பாங்க சனிக்கெழமை பார்த்திங்கனா கடையக்கூடிய உணவுகளுங்க அந்தமாதிரி தட்டைப்பயிறு பச்சை பயிறு கொள்ளு பருப்புன்னு சொல்லிட்டு கடைவாங்க இதை கலாச்சாரமாகவே பல வருஷமாக வரலாறாகவே இதே தான் வந்து செஞ்சிட்டுருக்காங்க அப்போ திருப்பூரில் பார்த்திங்கன்னா நல்ல உணவு எங்கைங்க கெடைக்குதுன்னா நிறைய கடைகள் இருக்குதுங்க இன்னைக்கு கொங்கு மக்கள் சாப்புடுறதுக்காகவே கோவச்சக்கறி அந்தமாதிரி நல்ல ஒரு பச்சை பச்சை புளி ரசம் இந்தமாதிரி பாரம்பரிய உணவுகள் நிறைய பக்கம் கிடைக்கிதுங்க பாரம்பரிய உணகள் நாட்டுக்கோழி நாட்டுக்கோழில செஞ்ச உணவுகள் அதனால் நாட்டுக்கோழி ரசம் பச்சை புளி ரசம்னு சொல்லிட்டு நிறைய இன்னைக்கு உணவகங்கள்லேயுமே இந்தமாதிரி பெரிய அளவில் போய்ட்ருக்குதுங்க உணவகங்கள்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உணவகங்களாக இருந்தாலும் நல்ல ஒரு உணவு கொடுக்கும்போது நல்லா காரசாரமான கொழம்பு ரசம்னு சொல்லிட்டு நல்ல உணவு கொடுக்கும் போது அங்கே கூட்டமும் அலைமோதிட்டு தான்ங்க இருக்குது அப்புறம் பாரம்பரிய உணவுனு பார்த்திங்கன்னா நிறைய இப்போ இந்த பொங்கலூர் சைடுலாம் பார்த்திங்கன்னா தட்டை வடை முறுக்கு எள்ளு முறுக்கு இதெல்லாம் அங்கே ஊத்துக்குளி எல்லாம் போய்ட்டீங்கன்னா அங்கே வெண்ணெய் ஊத்துக்குளி போகும்போது அந்த அந்த பக்கமாக போனோம்னா வெண்ணெய் எடுத்துட்டு மோருங்க வெண்ணெய் நல்லா ஒரு அருமையான வெண்ணெய் கிடைக்குங்க அதுபோல் மோர் நல்லா கிடைக்குங்க ஈரோடு சைடு போய்ட்டீங்கனாலும் அங்கே அங்கேயும் மோர் வெண்ணெய் பால் சம்பந்தமான பொருட்கள் நல்லா இருக்கும்ங்க ஈரோடு ஈரோடு கொஞ்சம் முன்னாடி அந்த இதுலேருந்து ஊத்துக்குளி ரோட்டுலேருந்து நம்ம போகும்போதே பால்கோவா இதெல்லாம் அந்த அந்த ஏரியாவில் கிடைக்கக்கூடிய பால்கோவாலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க திருப்பூருக்குள்ள பார்த்திங்கன்னா நிறைய கடைகளில் இப்போ பொள்ளாச்சி சைடு பொள்ளாச்சி திருப்பூருக்குள்ளே தான்ங்க வரும் பொள்ளாச்சி சைடு பார்த்திங்கன்னா இளநீங்க இளநீ சம்பந்தமாக என்ன ஒரு இதுனாலும் வந்து பொள்ளாச்சி நிறைய இளநீ மரம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நகரமாக இருக்குதுங்க இளநீ இளநீ சம்பந்தமான பொருட்கள்லாம் அங்கே நல்லா தேங்காய் சம்மந்தமான பொருட்கள் தேங்காண்ணெய் இதெல்லாம் அங்கே நல்ல முறைக்கு கெடைக்குதுங்க முக்கியமாக கொங்கு நாட்டு சமையல் தான்ங்க இங்கே திருப்பூர் ஏரியாலேலாம் ரொம்ப அதிகமாக பேசப்படுது அந்த அரிசியும் பருப்பு கொழம்பு வகைகள் கறி கொழம்பு இதெல்லாம்ங்க